டாக்டர் அம்மா அம்மா எனக்கு ரெண்டு நாளாக வாந்தி உடம்பு ரொம்ப முடியலீங்கம்மா ஆமாங்க டாக்ட்ரு நான் கரெக்டாக தான்மா சாப்பிட்டேன் ரெண்டு நாளாக ரொம்ப பலவீனமா இருக்குதுங்கம்மா வாந்தி வருதுங்கம்மா ஆமாம் டாக்டரம்மா அந்த மாதிரி எதுவும் சாப்டலிங்கம்மா டாக்டரம்மா ஆ சரிங்கம்மா ம் விட்டுட்டேன் டாக்டரம்மா அங்கேல்லாம் ஒன்றும் வலிக்கிலைங்க

ஆ வயிற்றுக் கிட்டே தான் நரம்பு சுள்ளுனு துடிக்குதுங்க டாக்டரம்மா ஆமாங்கம்மா சரிங்கம்மா சரிங்க சரிங்ம்மா சரிங்க சரிங்க டாக்டரம்மா ஆ போட்டுக்கலாங்க சரிங்க

ஆமாங்கம்மா சேரிங்க டாக்டரம்மா சரிங்க சரிங்க டாக்ட்ரு சரிங்க சரிங்க சரிங்க டாக்ட்ரு சரிங்கம்மா சரிங்க சரிங்கம்மா இந்தாங்க டாக்ட்ரு ஃபீஸ் சரிங்க மேடம் சரிங்கம்மா